தமிழ் மொழின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ரொம்ப பழமையான காலம் தொட்டு தொன்மையான மொழின்னு சொல்லலாம் ஏறத்தாழ இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இந்த தமிழ் மொழிங்கிறது அப்போருந்து இருக்குது ஸோ இந்தியாவிலயோ இல்லை உலகத்திலயே மிகவும் பழமையான மொழினால் அது தமிழ் மட்டுந்தான் ஸோ ரொம்ப பழமையான மொழி இப்போது இருக்கிறதுலயே நம்ம தான் ஃபஸ்ட் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா லாங்குவேஜும் வந்துச்சின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கிறச்ச நிறைய இதில் நிறைய சிறப்புகள் இருக்குது அம்சங்கள் இருக்குது தமிழ்ழயும் நிறைய இலக்கணங்கள் இருக்குது கவிதைகள் எழுதிருக்காங்கள் ஸோ பாரதியார் கண்ணதாசன் இப்படி நிறைய பேர் வந்துட்டு தமிழ்ல நிறைய கவிதைகள் எழுதிருக்காங்க நிறைய கதை கதை ஆசிரியர்கள்லாம் வந்துட்டு நிறைய கதைகள் எழுதிருக்காங்கள் தமிழ்லே அந்த காலத்திலயே மகாபாரதம் ராமாயணம் கம்பராமாயணம் இப்படி ஏகப்பட்ட இது வந்துட்டு தமிழ்லதான் ஃபஸ்ட்டு வந்தது அதுக்கப்புறம் தான் மற்ற லாங்குவேஜுக்குலாம் போனது ஸோ ராஜராஜ சோழன் அந்த காலத்திலே இருந்தவர் கரிகாலச்சோழர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஸோ இந்தமாதிரி ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமை கொடுமை படுத்தும்போதும் இருந்த லாங்வேஜ்லாம் தமிழ்தான் ஸோ தமிழுக்கு அப்புறம்தான் மற்ற லாங்குவேஜ்லாம் வந்துச்சினு சொல்லுவாங்கள் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய இதுக்குன்னு தனி சிறப்புகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலே இதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போ இண்டர்நெட்லே நிறைய வந்துடுச்சி ஸோ நம்ம வேணுங்கிறதை அதில் போய் தெரிஞ்சிக்கலாம்